எனக்கு பிடிச்ச புக்குன்னா கதைகள் புக்கு தான் நான் ரொம்ப படிப்பேன் மந்திர தந்திர கதைகள்லாம் சின்ன வயசுலருந்தே ரொம்ப பிடிக்கும் நானும் கிடைக்கிற புக்குலாம் வாங்கி வாங்கி படிப்பேன் சின்ன வயிசுலருந்தே அந்த படிக்கிற பழக்கம் இருக்கிறனால நான் சின்ன வயசுலருந்து லைப்ரரியில ஸ்கூலில் எல்லாம் படிச்சிட் தான் இருப்பேன் லைப்ரரிலந்து எடுத்துகிட்டு வந்து வீட்லலாம் படிப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கதையானா படிப்பேன் எனக்கு பிடிச்ச திரைப்படம் பார்த்தீங்கள்னா விஜய் தான் பிடிக்கும் டிவி நிகழ்ச்சி பார்த்தீங்கள்னா சோட்டா பீம் பிடிக்கும் அப்புறம் அப்போலருந்தே பார்ப்பேன் இப்போ வரைக்குமே பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிட்ச்ச விஷயோனா அதில் வர்ற சீனுகள்லாம் ரொம்ப பிடிக்கும் நானும் அதை சின்ன வயிசுலருந்தே பார்த்து பார்த்துட்டு தான் டைம்பாஸ் பண்ணுவேன் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் போய் டிவி போட்னனா இந்த பா டிவி தான் பார்ப்பேன் அந்த நிகழ்ச்சி தான் பார்ப்பேன் எனக்கு பிடிச்ச புக்கு கதைகள் மட்டுந்தான் சின்ன வயிசுலந்தே அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போயும் அதான் ரொம்ப பிடிக்கும்